நாங்கள் ஹிந்துங்கிறதுனால தீபாவளி கொண்டாடுவோம் தீபாவளி என்ன பண்ணுவோம் காலைலே எழுந்திரிச்சி தலை கி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் பட்டாசு வைக்கிறது குளித்து முடித்ததுக்கப்புறம் பட்டாசு வைக்கிறது அப்புறம் புது ட்ரஸ் போட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா பலகாரமாக சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டு கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு வெடி வெடிக்கிறது காலைலேந்து சாயங்காலம் வரைக்கும் வெடின்னா வெடி எப்போ தோணுதோ வெடி வெடிக்கிறது வெடி வெடிச்சிட்டு அடுத்தது சும்மா பசங்களோடு ஊர் சுற்றி சாயங்காலம் மறுபடியும் நைட்டு வந்து வெடி வெடிக்கிறது வெடி வெடித்து நைட்டு சாப்பாடு போட்டு ஆறு மணிக்கு ஷோவே போடுவான் இதில் டிவியில் ஆறு மணி ஷோ தீபாவாளிக்கு நல்ல படமாக போடுவான் புது படத்தை பார்த்துட்டு மறுபடியும் பசங்களோடு ஊர் சுத்துறது தீபாவளின்னாலே என்ன ஊர் சுத்தறது வெடி வெடிக்கிறது சாப்பிட்றது நல்லா தூங்குகிறது தூங்கிட்டு மறுநாள் எழுந்திருச்சி ஸ்கூலு கீல் லீவ் விடுவாங்க ஜாலியாக இருக்கும் அடுத்த நாள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவு விட்ருவாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுநாள் ஸ்கூல்னா ஸ்கூல் போகணும் காலேஜுனா காலேஜ் போகணும் வேலைக்குனா வேலைக்கு போகணும் அவ்வளோ தான் தீபாவளி